சில வருடங்களுக்கு முன்னால் இருந்த பழைய மொபைலுக்கும் இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் இருக்குகிற வித்தியாசம் என்னென்னா அப்போ உள்ள மொபைல் ஃபோன் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து பேசுகிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் பட் இப்போ உள்ள மொபைல் ஃபோன்ஸ் இப்போ உள்ள வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம பேசுகிறதுக்கு வந்து எப்படின்னா பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இன்டர்நெட் வசதி வந்துருக்குது ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அந்த டைமில் இதுக்கு முன்னாடி உள்ள மொபைல் யூஸ் பண்ணும் போது நமக்கு இன்டர்நெட் வசதி கிடையாது அப்போ நமக்கு எதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டக்குனு ஒரு கூகுளில் போய் டைப் பண்ணி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அப்போ இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் வந்ததுனால் இன்டர்நெட் இருக்குது ஸோ இன்டர்நெட் வந்தது ரொம்ப பெரிய யூஸ் ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் மொ கேமரா மொபைல் கேமரா நல்ல கிள கிளாரிட்டியாக இருக்குது அதாவது நம்ம பார்க்குற ஒரு நல்ல நல்ல ஒரு வியூவை வந்து டக்குனு அப்படியே கேப்ச்சர் பண்ணி ஒரு ஒரு மெமரிஸாக வச்சுக்கறத்துக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்குது நம்ம அதே மாதிரி எங்கே போகிறோம் வெளியில் வரோம் போகிறோம் வரோம் ஸோ வாட்ஸப் யூஸ் பண்ணுறது சோசியல் மீடியாஸ் நிறையா ட்ரெண்டாயிடுச்சு ஸோ அது மூலியமாக நல்ல நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு அப்டேட்டில் இருக்கோம் நம்ம அதனால் அது தான் அப்போ உள்ள மொபைலுக்கும் இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் பழைய மொபைல்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் நான் வந்து ஜியோ நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுறேன் அது நெட்வொர்க் பரவாயில்ல நெட்வொர்க் ஸ்பீடு ஓகே பட் இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்ருக்குது ஃபைன் இட்ஸ் ஃபைன் ஓகே நார்மலாக இருக்கும் அப்புறம் மாதத்துக்கு என்ன மாதத்துக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு இருநூற்றி நாற்பத்தொன்பது ப்ளஸ் டேட்டாக்கு ஒரு அறுபத்தி ஒன்று எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறுபாய் ஒரு முந்நூறுபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுது ஒரு மாதத்துக்கு ரீசார்ஜுக்கு மாதாந்தோறும் அதாவது டேட்டாக்கு ப்ளஸ் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகுது